நான் பத்தாம் வகுப்புக்கு அப்புறம் பதினொன்னாவது வகுப்பில் எடுத்த குழு வந்து உயிரியல் அதில் வந்து மொத்தம் வந்து ஆறு பாடம் இருக்குது அதில் வந்து த தாய் மொழி தமிழ் அது வந்து எனக்கு ரொம்ப நான் பிக்குன்றதுனால அதை வந்து நான் நல்லாவே படிச்சுருவேன் அடுத்து வந்து ஆங்கிலோம் அது வந்து எனக்கு ரொம்ப கொஞ்ச சிரமம் தான் ஏன்னால் நம்மளுக்கு வந்து ஆ ஆங்கிலலாம் அவ்வளோவுக்கு தெரியாது நானும் ஆரம்ப கட்டத்திலேருந்து வந்து தமிழ் மீடியத்திலே இருந்து தான் படிச்சிருக்கிறதுனால ஆங்கிலம் வந்து எனக்கு கொஞ்ச கடினம் தான் அதில் வந்து மொத்தம் வந்து ஏழு பாடருந்தது ஏழு தான் இருந்தது ஆனால் அதுவே எனக்கு முடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அடுத்து வந்து கணிதம் இதில் வந்து ரெண்டு தொகுதி இருக்குது தொகுதி ஒன்று தொகுதி ரெண்டு தொகுதி ஒன்றுலயே இருபது இருக்குது தொகுதி ரெண்டில் இருபது இருக்குது மொத்தம் நாற்பது எனக்கு கணினி கணிதம் வந்து கொஞ்சம் கடினம் தான் எனக்கு பிடிக்கவே பிடிக்காத சப்ஜெக்ட் எதுன்னு கேட்டால் நான் வந்து கணித பாடம் தான் சொல்லுவேன் அதுக்கு அப்புறம் மேலே இயற்பியல் இயற்பியல் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதில் வந்து ஐம்பது பாடமாக இருந்தாலும் கூட நான் எவ்வளோதையும் படித்து ஃபுல் மார்க் வாங்கிற அளவுக்கு நான் படிச்சிருவேன் இயற்பியல் எனக்கு ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட் வேதியியல் வேதியியல் வந்து எனக்கு எதோது கொஞ்சம் பிடிக்காது ஏன்னால் அதில் வந்து கொஞ்சம் நிறைய இததெலாம் வரதுனால எனக்கு வந்து அதெலாம் பிடிக்காது ஆனாலும் நம்ம படித்து தான் ஆகணும் அதில் வந்து ஃபர்ஸ்ட் தொகுதி ஒன்றுலேயே பதினைச்சி பாடம் தொகுதி ரெண்டில் பதினைச்சி பாடம் மொத்தம் முப்பது பாடம் இதை எப்படிதான் நான் படித்து முடிப்பேனு எனக்கே தெரியல அந்த கட்டாய சூழலில் வந்து நான் இருந்தேன் ரொம்ப எனக்கு பிடிக்காத சப்ஜெக்ட்டு வந்து கெமிஸ்ட்ரி அடுத்து எனக்கு பிடிச்ச ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட்டு எதுன்னு நான் கேட்டால் உயிரியல் சொல்லுவேன் தமிழுக்கு அடுத்து நான் உயிரியல் இயற்பியல் தான் நான் சொல்லுவேன் உயிரியல் வந்து நம்மள பற்றி படிக்கிறதுனால ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதில் வந்து அதில் படிச்சோம்னா நம்ம எந்த வேலைக்கு வேணாலும் போகலாம் எங் மருத்துவத்துறைக்கு வந்து அது ரொம்ப நல்லது அதுன்றதுனால் மருத்துவத்துறை எனக்கு பிடிக்குனு இன்றதுனாலயோ என்னமோ எனக்கு தெரியல உயிரியல் பாடத்தில் வந்து நான் ரொம்ப நல்லா படிப்பேன் அது இல்லாமல் மருத்துவத்துறையில் வந்து படிச்சோம்னா நல்லா வேலை வாய்ப்புன்னு சொன்னனால் நான் மருத்துவத்துறையில் தான் நிறைய ஆர்வமாக இருந்தனால் இந்த உயிரியல் பாடம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்